இப்போ வந்து எல்லோருமே வந்து நிறையா மொழி கற்றுக்குறாங்க ஆனால் வந்து வெளி ஊர்லேருந்து வர நிறையா பேர் வந்து தமிழ் தமிழ் கற்றுக்குறாங்க இப்போ வந்து தமிழ் மக்களை விட எல்லா மக்களும் எல்லா நாட்டு மக்களும் எல்லா ஊர் மக்களும் தமிழ் கற்றுக்கிணுன்ற ஆர்வம் எல்லோருக்குமே இருக்குது எல்லோருக்கும் தமிழ்னால் ஒரு ஈர்ப்பு வருது எல்லோருமே வந்து தமிழ் கற்றுக்குணுன்னு ஆசைப்பட்றாங்க சில பேர் வந்து இந்த ஊரில் வேலை பார்க்கணும் தேவைக்காக தமிழ் கற்றுக்குணுனு நினைக்கிறாங்க நிறையா பேர் வந்து ஆசைப்பட்டு தமிழ் கற்றுக்குறாங்க இதுலேயும் நிறையா பேர் வந்து தெனம் தெனம் அவங்க வாழ்க்கையில் கேட்குறது மூலிமா தமிழ் கற்றுக்குறாங்க இந்த மாரி மற்ற மொழிகளை விட எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ் வந்து தலையோங்கி தான் நிற்கிது அதே போல நம் மக்கள்நிறையா பேர் வந்து தமிழில் தமிழை வந்து எல்லா ஊர்லேயும் வேலை பார்க்குறதுனால தமிழ் எல்லா இடத்துலியும் வந்து பரவுது தமிழ் தான் நமக்கு வந்து தாய்மொழி அப்படின்றதுனால நம்ம தமிழ் பேசுகிறோம் அது மாரி நிறைய பேருக்கும் பேச கற்றுத்தரோம் நம்ம எல்லா இடத்துலையும் போய் தமிழ் பேசி தமிழோடய பெருமையைச் சேர்க்கணும் நம்ம மற்ற மொழிகளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கறது நாட்டம் காட்றடுத விட நம்ம மொழியை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம மொழியோடய வரலாறு தெரிஞ்சிக்கணும் நிறைய தெரிஞ்சிக்கணும் அதுபோல நிறைய வெளிநாட்டு மக்களும் தமிழை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இப்படி தமிழோடய வளர்ச்சி வந்து அதிகரித்துட்டே இருக்குது நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க இப்போ வந்து நிறைய பேர் தமிழ் தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும் தமிழ் பேசுணும்னு ஆசைப்பட்றாங்க தமிழ் வந்து உலகம் ஃபுல்லாக நல்ல பரவி தலையோங்கி நிற்கிது இப்போ இப்போ இருக்கற சூழ்நிலையில் தமிழ் தெரியாமல் யாருமே இல்லை தமிழ் தான் எல்லாமே